அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் செய்யும் ஊழலின் அளவு இப்பொழுது குறைந்து உள்ளது ஏனென்றால் லோக்பால் அண்ட் லோக்காயித்தா எஸ்டாப்ளிஷ் பண்ணிணதுக்கு அப்புறம் இது எல்லாமே குறைஞ்சிருக்கு லோக்பால் அப்படின்டு வந்து ஒரு ஆன்டி கரப்ஷன் பாடி இது சென்டர் லெவல் அண்ட் லோக்காயித்தா அப்படின்றது வந்து ஒரு ஆன்டி கரப்ஷன் பாடி இன் ஸ்டேட் லெவலில் இருக்குது சுப்ரீம் கோர்ட் வந்து ரெண்டாயிரத்து பதினெட்டு ஜூலை பத்துக்குள்ளே எல்லாம் மாநிலங்களையும் கண்டிப்பாக லோக்காயித்தாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்னு அவங்க சொன்னாங்க அதன்படி நம்ம தமிழ்நாட்டுல வந்து ட நயன்து ஜூலை டூ தௌசண்ட் எயிட்டின்து வந்து லோகாயித்தா வந்து எக்ஸ்டப்ளிஷ் பண்ணிணாங்க லோகாயித்தா அப்படின்னு மாநில அளவிலான ஒரு ஆன்டி கரப்ஷன் பாடி ஸோ அதன் மூலயமா வந்து நிறைய மெஸ்ஸர்ஸ் எடுக்கிறதுனால இப்போது முன்னை முந்தைய காலத்தை விட இப்போது வந்து கரப்ஷன்ஸ் வந்து குறைச்சிருக்கு அதிகாரிகளாக இருக்கட்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அவங்களால அவ்வளோ ஈஸியாக வந்து கரப்ஷன்ஸ்சில் ஈடுபட முடியாது எல்லாமே வந்து சட்டபூர்வமாக நடக்குது அண்டு தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாவும் நமக்கு எந்த விவரங்கள் வேணுனாலும் அரசு அதிகாரிகளோ அல்லது அ அரசிய அரசு நடவடி நடவடிக்கைகள் பற்றி நம்ம தெரிஞ்சிக்க முடிகிறது எனவே இப்பொழுது ஊழலின் அளவு குறைந்துள்ளது